மே ஐ கம் இன் மேம் மேம் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக டிசி வேணும் மேம் இல்லை மேம் ஃபேமிலியில் அப்பாவுக்கு வெளில சென்னையில் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க ஆ எங்கள் நேட்டிவ்வும் சென்னை தான் அதனால அங்கே போகணும் அதனால மேம் ஆமாம் மேம் நானும் வீட்டில் சொல்லி பார்த்தேன் மேம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு செம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தேன் மேம் வீட்டில் கேட்க மாட்றாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் அதனால வான்னு சொல்கிறாங்க மேம் நான் என்ன மேம் பண்ணுறது இல்லை மேம் இங்கே வந்து இத்தனைநாள் ரிலேஷன் வீடுலாம் எதுவும் இல்லை மேம் அதனால நீ ஹாஸ்டல்லலாம் எதுவும் தங்க வேணாம் நீ டிசியை வாங்கிகிட்டு வான்னு சொல்கிறாங்க மேம் நான் எதுவும் சொல்ல முடியல மேம் ஃபேமிலி சுச்சிவேஷன் அப்படி இருக்கு ஆமாம் மேம் நான் அதையும் வீட்டில் சொல்லி பார்த்தேன் மேம் அதெல்லாம் அங்கே ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் நான் என்ன மேம் சொல்கிறது ம் சரிங்க மேம் ம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம்

ஆ சரிங்க மேம்

ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ இதோ இதோ வாங்கிகிட்டு வரேன் மேம்